விழுப்புரம் மாவட்டத்தில் காலநிலை மாற்றங்கள் பார்த்தீங்கனாக்கா இப்போ மே மாதன்றதுனால வந்து வெயில் அதிகபடியான வெயில் வந்து இந்த பகுதியில் காணப்படுகிறது இந்த வெயில்னால் வந்து அதிக அதிகமான வெயில்னால் வந்து மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தன இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கனாக்கா இடியுடன் கூடிய மழை அதிகப்படியான மழை வந்து இந்த மே மாதத்தில் வந்து வெயி மழைக்காலமே வராது இருந்தாலும் இந்த அதிகப்படியினால் வெயில் காரணத்தினால வந்து அதிகமான மழை வந்து இந்த ஒரு வாரத்தில் அதிக மழை வந்து இடியுடன் கூடிய மழை வந்து காணப்படுகிறது இந்த மழையின் ப மழையினால் வந்து என்ன ப்ராப்ளம் பாதிப்பு அடையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பகுதியில் வந்து அதிக அதிக நேரங்கள் வந்து கரண்ட் வந்து கட் பண்ணிடுறாங்க கரண்ட் இல்லாததுனால் வந்து இந்த சிறு குழந்தைகளெலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா இடி வந்து அதிகமாக விழுதுன்னா இந்த பகுதியில் வந்து அதிக மக்கள் வந்து இறந்து அங்கே அங்கேயே வந்து இறந்து போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபாம்லாம் வெடித்து போகிறதுனால கரண்ட் சப்ளை வந்து அதிகமாக பாதிக்கப்படுது மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இந்த கிராமத்துக்கு வந்து இல் இல்லை மழை வந்து இந்த இந்த ரெண்டு மூணு வாரங்களில் வந்து மழை வந்து இரவு நேரங்களில் தான் அதிகப்படியான மழை வந்து பெய்து வருகிறது